ஆ ஹலோ ஆமாம் ஆமாம் நீங்கள் யார்

ஆ அப்படியா உங்கள் நீங்கள்தான் வாங்கிட்டு போனிங்களா சரி சரி அது வந்து நீங்கள் கொண்டுட்டு வாங்கம்மா நீங்கள் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போங்க அங்கே நான் ஒரு ஆள் இருக்காங்க அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க அவங்கள்கிட்ட ஒப்படைங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டூல்ஸ்ஸு ஏதும் தேவைப்படுதா ஆ வந்து எடுத்துக்கிறீங்களா நீங்கள் எப்போது எப்போது வேணாலும் வரலாம் உங்களுக்கு ஆனால் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை உடனே வச்சு யூஸ் பண்ணிண பிறகு எங்கள்கிட்ட வந்து உடனே ரிட்டர்ன் பண்ணுங்க ஏன்னால் அடுத்த கஸ்டமர் கேட்கும் போது கொடுக்கணும் அதனாலே நீங்கள் வந்து இங்கே என்னென்ன தேவைப்படுதோ நீங்கள் அதை வந்து குடுத்த நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உடனே வேலை முடிஞ்சவோடனே எங்களை ஹாண்ட்ஓவர் பண்ணிடுங்க சரியா இன்னும் வேறு ஏதாவது தேவைப்படுமா இன்னும் ஆ எல்லா எல்லா வகையான டூல்ஸும் இருக்குது அதனாலே இனிமேல் வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலும் அவர்களுடைய காண்டக்ட் நம்பர் எங்களுக்கு தாங்க நாங்கள் ஆ சரி இன்னும் இன்னும் வேறு ஏதாவது யாருனாலும் யா எங்களுடைய கம்பெனி விளம்பரத்தை நீங்கள் கொடுங்க அதை கேட்டு வந்துட்டு எது ஆர்டர் ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி தரோம் அதனாலே நீங்கள் ஆர்டர் பிடிச்சுத் தாங்க சரியா சரி சரி ஓகே தேங்க்யூ ஆ ஓகே